கூகுள் பே யூஸ் பண்றதில் எனக்கு லைஃப்ல ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அதில் சில்லற பிரச்சனை பணம் காசு எடுத்துகிட்டு போகணும் பயம் இல்லை பணம் மிஸ் ஆயிரும்னு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை லைஃப்ல ஒரு பார்ட்னர் மாதிரி கூகுள் பே யூஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு